மாட்டுக்கு வந்து தீவனம் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக நெல் சோளம் அதே நெல்லுன்னால் நெல் விளைவிப்பாங்க இது தட்டுன்னு சொல்லுவாங்க அப்புறம் புல்ன்னு சொல்லுவாங்க அது அப்படி இல்லைன்னால் வய கத்தை மேய்க்க மேய்க்க விட்ருவாங்க அது காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் மேயும் அது பாதி இது வயி வயிறு ரொம்பிடும் அது இல்லாமல் தீவனம் எங்கெங்கே கிடைக்குன்னா தீவனங்கிறது பால் ஊற்றி வாங்கிறத்துக்குனா அங்கே கிடைக்கும் மாட்டுத் தீவனம் ஒரு மூட்டை ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்து நானூறு மூவாயிரம் அது மாதிரி கூட இருக்கும் மாட்டுத் தீவனம் அது வந்து ஒவ்வொரு கால்நடைக்கும் ஒவ்வொரு மாதிரி தீவனம் கிடைக்கும் ஆட்டுக்குனால் ஒரு மாதிரி மாட்டுக்குனால் ஒரு மாதிரி எருமை மாட்டுக்குனால் ஒரு மாதிரி அதே காளை மாட்டுக்குனால் அது அதுக்கு ஒரு மாதிரி தீவனம் அது மாதிரி மாடுங்கள் வந்து ந ஏகப்பட்ட தீவனம் இருக்குது வந்து ஒவ்வொரு மாட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி தீவனம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் தீவனம் வந்து கரெட்டாக தரணும் அந்தந்த டைமுக்கு தீவனம் தரணும் அப்போத்தான் ம நம்ம நினைக்கிற மாதிரி பால் அதிகமாக தரும் தரும் மாடு நல்லா நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் அதனால் மாட்டுத் தீவனம் வந்து நம்ம கொடுக்கறத்த பொறுத்து தான் இருக்குது மாடு எப்படி இருக்கும்னு